மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்னோடைய கான்சன்ட்ரேஷனை எந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணிருக்குன்றதை பற்றி சொல்லனுனா நிச்சயமாக அது வந்து என்னோடைய கான்சன்ட்ரேஷனை ஒரு ஹண்ட்ரெட் டேஸில் வந்து டெவலப் பண்ணிருக்கு ஏன் சொன்ன ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒருத்தன் ஃபைட் பண்ண போகறானு சொன்னால் அவனுக்கு ரெண்டு விஷியோம் வந்து எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த விஷியோம் இருந் இல்லைனு சொன்னால் அவனால் நல்ல முறையில ஃபைட் பண்ண முடியாது முத விஷியோம் அவனோட பேலன்ஸ் எந்த அளவுக்கு பேலன்ஸாக இருக்கானோ அந்த அளவுக்கு அவனால் ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு அவனால் நின்று ஃபைட் பண்ண முடியும் அடுத்ததாக இருக்க வந்து அவனோட கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு அவன் கான்சன்ட்ரேட் பண்றானோ அந்த அளவுக்கு அவனோடைய உடல் வந்து அவனுக்கு ஒத்துழைக்க ஆரமிக்கும் அவனோட மனசு வந்து ஒத்துழைக்க ஆரமிக்கும் என்னிக்கு மனசு ஒத்துழைக்குதோ அன்னிக்கு வந்து நம்ம உடம்பு வந்து நம்ப சொல்லுற பேச்சை வந்து கேட்க ஆரமிக்கும் அப்போ தான் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை ஃபைட்டர் வந்து உருவாக்க முடியும் அது என்னோட எஜுகேஷனில் என்னோடைய படிப்பில் எந்த அளவுக்கு எனக்கு உதவியிருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக நிறைய இடத்துல அது வந்து எனக்கு உதவியிருக்கு என்னோட கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகபோது எல்லாரும் சாதாரணமாக ஒரு நாற்பது நிமிஷ முப்பது நிமிஷ படிக்கக்கூடிய ஒரு கொஷினையோ ஒரு சாப்டரையோ என்னால் வந்து ஒரு டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டொண்ட்டி மினிட்ஸ் வந்து ஈஸியாக படிச்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமைய வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸோட கான்சன்ட்ரேஷனில் வந்து எனக்கு கொடுத்துருக்கு